நாங்கள் காலையில் எழுந்திருச்சு செய்தி பேப்பர் வாங்கி பேப்பர் படிப்போம் அதுக்கப்றம் செய்தி படிப்போம் சன் டிவியில் செய்தி சொல்வாங்க அது பார்ப்போம் பாலிமர் டிவிலேயும் செய்தி சொல்வாங்க அதையும் பார்ப்போம் அது முடிஞ்சதுக்கப்றம் இது ஜீ தமிழா அதில் அது பார்ப்போம் தமில் சேனலில் எந்தெந்த செய்திகள்லாம் ஓடுதுங்களோ அவ்வளவும் நாங்கள் பார்ப்போம் அதுக்கப்பறம் தமிழ் தமிழ் சேனல் நாங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்போம் விளையாட்டு இப்போ வந்து இது கிரிக்கெட் விளாட்றது அதிலாம் அது ரொம்ப நாங்கள் விரும்பி பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்றம் மாற்றி திருப்பி அதே சேனலை இது பண்ணி இது பாலிமர் டிவி வின் டிவி இதலாம் நல்லா பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்றம் கலைஞர் டிவி பார்ப்போம் அதுலேயும் செய்திகள் வாசிப்பாங்க சொல்வாங்க அந்த செய்தியும் கேட்போம் எந்த நேரமும் செய்தி தான் நாங்கள் பார்த்துக்கிட்ருப்போம் அதுக்கப்றம் இந்த செய்திலாம் முடிஞ்சதுக்கப்றம் நாங்கள் வந்து இது நாடகங்கள் பார்ப்போம்